ஆமாம்ங்க சொல்லுங்கள் யார் செக்யூரிட்டிங்களா ஆ சே ஆ ஆ சரிங்க ம் ஆ ஆ சரி கீ என்ன பண்ணி இருக்கீங்க அவங்களுக் அந்த கார் கீ என்ன பண்ணிங்க ம் சரிங்க லீவா லீவா எலே நான் வேலையில் சேரும்மோது என்ன சொல்லி உங்களை சேர்த்தேன் லீவ் எல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி தான சேர்த்தேன் ஆ ம் சரி இப்போ காரை டோட்டலாக செக் பண்ணிங்களா இல்லையா நான் கேட்கற கேள்விக் கொஷின் பண்ணுங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் ஆ

ஆ சரி ஆ

சரி இன்னும் இன்னும் ஒர் ரெண்டு காரு வரும் புக் பண்ணி இருக்கேங்க இன்னும் ரெண்டு காரு வரும் யார் பார்ப்பா அதை ஷிஃப்ட்டு மாற்றுறீங்களா லீவ் கேட்கறீங்களா தெளிவாக சொல்லுங்கள் இப்போ நான் இப்போ நீங்கள் பார்த்த வேலையை அவருக்கு எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவீங்க நீங்கள் அது தாங்க நீங்கள் எப்படி அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவீங்க அவரு ப இதுலாமே எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவீங்க வெறும் ஃபோனில் சொல்லியிருவீங்களா காரை அவரு பார்க்க வேண்டாவா என்ன கண்டிஷனில் இருக்கு கிளீன் பண்ணி இருக்கிங்களா என்ன ஏதுன்னு

எனக்கே எனக்கே சொல்லுறீங்களா ஆ ஆ ஆ நாளைக்கு ஒன்னாந்தேதி ஞாபகம் வச்சிக்கோங்க

சரிங்க ஓகே லீவ் எடுத்துக்கோங்க அடுத்த ஆள் வந்து அவருக்கிட்ட நீங்கோ பொறுப்பை ஒப்படச்சக்கப்புறோம் லீவ் போடுங்க வராமையே ஃபோன்லே இன்ஃபார்ம் பண்ணுவீங்களா

சரி சரி இப்போ நீங்கள் அவரு வர வரைக்கும் இருந்து எல்லா பார்த்து சொல்லிவிட்டு போ கையில் கீ கொடுத்துட்டு போறீங்க சரியா ம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க அதுக்கெல்லாம் அப்புறோம் எல்லா எப்படி ஆள் இல்லாம நான் எப்படி அனுப்ப முடியும் இன்னோரு ஆளை இன்னோரு ஆள் இல்லாம நான் எப்படி அனுப்ப முடியும் எல்லா தரோவாக செக் பண்ணிவிட்டீங்ளா காரை எல்லா தரோவாக செக் பண்ணிவிட்டீங்ளா நான் அடுத்து ரெண்டு காரு வர போது ஏழு மணிக் வரேன் சொல்லியிருக்காங்க ஆள் இல்லாம் போச்சுன்னா அப்புறோம் என்ன பண்ணுறது வேறு சர்விஸ்க்குல போவாங்க ஸ்டேஷன் வேறு சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு போனா என்ன பண்ணுறதுங்க நான் அதை நம்பி தான இருக்கேன் ம் ஆ சரி ஆ கோ சொன்ன ஸ்பாட்டு இப்படி சொன்னா பதில் வந்தா எப்படி இருக்கும் எது கேட்டாலோ பதில் பதில் பதிலை பேசுங்கள் ம் ஆ அது தான் சம்பளோன்னா தான் எல்லாம் வேலை செய்யறீங்க இல்லையா ஆ ஓகே ஓ ஓகே ஆ ஆ